பதிலானு பத்து பதினாலு பத்து ரெண்டாயிரம் இருபத்தி ஆறு பன்னெரெண்டு இருபத்தாறு பன்னெரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பன்னெரெண்டு புள்ளி அஞ்சு அஞ்சாவது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது எட்டு புள்ளி எட் இது ஒன்போது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு